நான் ஸ்கூல் படிக்கும் போது ட்ராயிங் காம்படீஷன் இருந்துச்சு நான் அதிகமாக கலந்துக்கலை ஏதோ ஒரு கலந்துக்க முடிஞ்ச வரைக்கும் நான் கலந்துகிட்டு வரைஞ்சேன் இதுமாதிரி நேச்சுரலாக வரையறது அப்புறம் கார்ட்டூனு கார்ட்டூன் வரையறது அனிமல்ஸை வரையறது நிறையா வரைஞ்சுருக்கேன் கல்லூரியில் எதுவும் கலந்திரு கலந்துக்கலை